அக்ரிகல்ச்சரை பற்றி சொல்ணுன்னால் சமூகத்தில் அதிகமாக பயன்படுவது அக்ரி தான் நம்மளுக்கு சாப்பாடு இதெல்லாம் ரெடி பண்ணி தரது அக்ரி தான் அதிகமாக நம்ம வந்து சாப்பாடு அது மாதிரி அதிகமாக நம்ம அந்த சா எல்லாத்தையும் விவசாயம் மட்டும் தான் தருது அதனால விவசாயத்தை கைவிடாமல் விவசாயத்தை கட்டுப்பாட்டில் வச்சு நம்ம பாதுகாக்க வேணும் தமிழ்நாட்டில் விவசாயம் தான் அதிகமாக இருக்குது அதுவும் டெல்டா மாவட்டத்தில் அதிகமாவே இருக்குது திருவாரூர் தஞ்சாவூர் நாகப்பட்டினம் இது மாதிரி எல்லா ஊர்லையும் நல்லபடியா தான் வௌஞ்சிட்டிருக்கு அதை அழிக்காமல் பார்த்துக்கிட்டாலே நல்லது நம்ம அதிகமாக நம்ம நல்லபடியாக இருக்கணும்னா விவசாயத்தை கைவிடக்கூடாது விவசாயத்தை கைக்குள்ளே நம்ம வச்சுக்குணும் நம்ம அதிகமாக பார்ட்டிசிபேட் பண்ணுறது விவசாயமாக மட்டும் தான் இருக்கணும் மற்ற விஷயமெலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் இருக்கணும் அதிகமாக வச்சுக்கக்கூடாது விவசாயத்தை மேம்படுத்தி நம்ம வந்து விவசாயத்தை பாதுகாக்கணும்